ஹலோ வின்சன் ஃபோட்டோ ஸ்டூடியோவா ஆ சொல்லுங்கள் சார் ப்ரீ வெட்டிங்க்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கணும் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் சார்

இல்லை ப்ரீ வெட்டிங் வந்து வெளியூரில் அவுட்டிங் போய் எடுக்கலாம்னு கேரளா அந்த மாதிரி சைடு ஊட்டி ஒரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆல்பம் ப்ளஸ் வீடியோ சார் ஆல்பம் ப்ளஸ் வீடியோ ஆல்பமும் வீடியோவும் ஆ ஆமாம் ஹெச்டி கேமரா தானே ஆ டைமிங் வந்து மே ஒன் வந்து என்கேஜ்மெண்ட்டு மே ரெண்டு வந்து மேரேஜ் காலையில் பத்து மணிக்கி கோவிலில் கோவிலில் சார் நீங்கள் நையன் இல்லை ஃபஸ்ட்டே என்கேஜ்மெண்டுக்கும் நீங்க வந்துடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க மொதல் நாள் ஒன்றாந்தேதி வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க அடுத்து அன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல பத்து மணிக்கு சின்ன கோயிலில் பூசை நீங்கள் வந்து ஒரு ஒம்போதைரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுங்களே வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பிக் எடுத்துவிட்டு அப்புறமா வந்து கோயிலில் எடுத்துக்கிட்டு அப்ப்டியே கண்டினியூ அடுத்து ஒரு ஒரு ரெண்டு நாள் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சி அவுட்டிங் போய் அங்கே எடுக்கிற மாதிரி ஆ ஆமாம் நீங்க எவ்வளோன்னு சொல்லுங்களேன் ஆமாம்

நீங்கள் முன்னாடி எதுவும் வெட்டிங் ஃபோட்டோ இருந்தால் எனக்கு செண்ட் பண்ணுங்க வாட்ஸப்பில் ஆ ஆ சரி ஆ ஆ சரிங்க சார் ஏதாச்சும் அட்வான்ஸ் தேவைன்னா சொல்லுங்க ஆ ஆ சேரி ஆ

ஆ சரி சார் நீங்கள் ஒரு கரெக்டா ஒன்றாந்தேதிலாம் நீங்கள் அனதர் புக்குக்கெலாம் போகாதீங்க நாங்கள் புக் பண்ணிடறோம் நீங்கள் கரெக்டாக ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி எங்களுக்கு வந்துடுங்க

ம் சரி ஓகே சரி